ஸ்கூலு முடிஞ்சோடனே டியூசன் போறது ஸ்பெஷல் கிளாஸ் போறதுலாம் முக்கியம் தான் பெனிஃபிட் தான் ஏன்னா பிள்ளைங்க வந்து ஸ்கூல்ல படிப்பாங்க அதுக்கடுத்து டியூசனில் அதுக்கப்புறம் வே இது ஸ்பெஷல் படிப்பாங்க அதிகமான அவங்களுக்கு ஒரு க கான்செப்ட் வரும் இது படிக்கணும் இது இது பண்ணணும் இந்த கொஷ்ன்லாம் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபெனிஃபிட்டு ஒரு ஆர்வம் எல்லாமே வரும் பிள்ளைங்க ஸ்கூல் முடிஞ்சி வீட்டுக்கு வந்தாங்கனால் விளாடுறது அதுக்கப்புறவு டிவி பார்க்குறது செல்லில் கேம் பார்க்குறது அதுலையே அவங்களோட டைம் போய்டும் தவிர படிக்க மாட்டாங்க பட் ஆனால் டியூசன் போனால் டியூசனில் உள்ள டீச்சர்ஸு அங்கே உள்ள மேமு அவங்களாம் கண்ட்ரோல் பண்ணுறதுல வந்து அடிப்பாங்க அப்படிங்கிறதுல வந்து அவங்களுக்கு பேசுறதுக்கு தோணும் கண்டிப்பாக அதனால அவங்களுக்கு வந்து அது ஒரு பெனிஃபிட்டு தான் ஸ்பெஷல் கிளாஸ் போவது ரொம்ப ஒரு ஃபெனிஃபிட்டு ஸ்கூலில் ஸ்டடி அந்த மாதிரி வைப்பாங்க அதுவும் ஃபெனிஃபிட்டு தான் எல்லாமே ஃபெனிஃபிட்டு தான் அதில் வந்து ஸ்கூலில் கிளாஸ் வந்து ஒரு பத்து கொஷ்டின் படித்தா அதில் ஒரு பத்து கொஷ்டின் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்குது அது படிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இதில் ஒரு பத்து கொஷ்டின் படித்தாங்கனா கண்டிப்பாக அதில் ஒரு பத்து கொஷ்டின் படிப்பாங்க இதில் ஒரு இதில் டூ ஹண்ட்ரட் மார்க் வாங்கினாங்கனா அதில் ஒரு ஹண்ட்ரட் மார்க் கண்டிப்பாக வாங்குவாங்க எல்லாம் சேர்ந்து த்ரீ ஹண்ட்ரட் கிட்ட மார்க் வந்துடும் கண்டிப்பாக அவங்களுக்கு படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஸ்பெஷல் கிளாஸ்ஸுங்கிறது வந்து ஒரு ஃபெனிஃபிட்டு தான் கண்டிப்பாக அது நம்ம நம்மளுக்கு ஒரு அத்தியாவசியம் தான் நம்மளோடய ஸ்டூடெண்ட்ஸ்ஸோடு மைண்ட் திஸ் வந்து எதுலையுமே இருக்காது எதுலையுமே இருக்காது எல்லாமே இது பண்ணிகிட்டே தான் படிக்கிற டைம் வந்து எதுவுமே அவங்க யோசிக்க மாட்டாங்க இதே வீட்டுக்கு வந்தாங்கனால் செல்லு அந்தமாதிரி தான் பார்த்துட்டே இருப்பாங்க இதுவே ஸ்கூலில் அந்தமாதிரி இருந்தாங்கனால் எதையுமே யோசிக்க மாட்டாங்க படிக்கிறது அந்தமாதிரி மட்டும்தான் இது பண்ணுவாங்க வீட்டுக்கு வந்தோனு வையுங்களேன் இப்போதுள்ள ஸ்டூடெண்ட்ஸெலாம் மொபைல் பார்த்துட்டு கேம் விளாண்டுகிட்டு அந்தமாதிரியே அவங்களோட டைமெலாம் இதாயிடும் அதிலேயே போய்டும் அப்புறம் படிக்க மாட்டாங்க புக் எடுக்க மாட்டாங்க பட் ஆனால் டியூசன் போனாங்கனால் கண்டிப்பாக அவங்க இது பண்ணுறதுல அவங்க கண்டிசனில் வந்து கண்டிப்பாக படிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது அதுக்கப்புறம் அவங்க படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதேமாதிரி டைப்ரைட்டிங் கிளாஸ் ஸ்டார்ட்அண்ட் கிளாஸு அந்தமாதிரி நிறைய கிளாஸ் இருக்குது அதுவும் நம்மளுக்கு ஒரு ஃபெனிஃபிட்டு தான் நம்ம படிக்கிறதுக்கு ஒரு ஒரு ஃபெனிஃபிட்டான ஒன்று தான் நிறைய கிளாஸ் இந்தமாதிரி ஸ்பெஷல் கிளாஸெலாம் நிறைய இருக்குது இது டைப்ரைட்டிங் ஷார்ட்ஹேண்டு அந்தமாதிரி நிறைய கிளாஸு கராத்தே கிளாஸு அந்தமாதிரி கிளாஸ்லாம் ரொம்ப ஃபெனிஃபிட்டு நம்மளோடய டைம் எதுவுமே நம்ம வேஸ்ட் ஆக்காமல் இருக்கலாம் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாமே ஸ்கூலில் படிச்சு இது பண்ணுறத விட டியூசனும் நம்மளுக்கு நல்ல ஒரு இதாக இருக்கும் ஃபெனிஃபிட்டாக இருக்கும் ஃபெனிஃபிட்டாக இருக்கும் படிக்கிறதுக்கான ஆர்வம் எல்லாமே நம்மளுக்கு வரும் அப்போ ஒரு சில பிள்ளைங்க வந்து ஃபெயில் ஆகிற ஸ்டேஜில் இருக்கற பிள்ளைங்க கூட இதில் படிக்க மாட்டாங்க ஸ்கூலில் பட் ஆனால் இந்த ஸ்டடியிங் அதுக்கப்புறம் அந்த டியூசன் நெருக்கடி அதிலயே ஒரு சில பிள்ளைங்க வந்து படிக்கிறதுக்கு பாஸ் ஆகுறதுக்குள்ள வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக உண்டு ஸ்பெஸல் கிளாஸு இப்போ ஸ்கூலில் எக்ஸாமு ஆரமிச்சோடனே ஞாயிட்டுக்கிழமைலாம் ஸ்கூல் வைக்காங்க கண்டிப்பாக அதெலாம் வந்து வாழ்க்கையில் ஒரு ரொம்ப ஒரு பெரிய ஒரு இது தான் ஏன்னால் ஞாயிட்டுக்கிழமை ஸ்கூல் வைச்சாலும் பிள்ளைங்க கண்டிப்பாக அதில் வந்து படிப்பாங்க சனிக்கிழமை ஞாயிட்டுக்கிழமைலாம் ஸ்கூல் வைக்காங்க அதெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல் பிள்ளைங்க வீட்டில் இருந்தால் டிவிஸ் மொபைல் கேமு அந்தமாதிரி தான் விளையாண்டு டைம் வேஸ்ட்டு எல்லாமே வேஸ்ட்டு அந்தமாதிரி ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லு சனி ஞாயிறு கிளாஸு அஞ்சு வாரத்தில் அஞ்சு நாள் கிளாஸு காலைல ஸ்டடிஸ் சாயந்தரம் ஸ்டடி அது எல்லாமே ஒரு நம்மளுக்கு ஒரு ஃபெர்ஃபெக்டான ஒன்று ஒரு யூஸ்ஃபுல்லான ஒன்று எத்தனை பிள்ளைங்க படிக்க தெரியாமல் பிள்ளைங்க வாசிக்க தெரியாமல் பிள்ளைங்க இருப்பாங்க ஸ்கூல் ஹவரில் வெளியில் வந்து கட் அடிச்சுடுவாங்க பட் ஆனால் ஸ்டடியில் அந்த ஒரு மணி நேரம் ஒரு கொஸ்டின் படித்தாலும் நம்மளுக்கு போதும்லை அது ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டினோ அந்தமாதிரி காலையில ஸ்டடி சாயங்காலம் ஸ்டடி நைட்டு சாயந்தரம் ஸ்கூல் முடிஞ்சோனே டியூசனு அப்படி இருக்கும் போது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு இதாக ஆரம்பிச்சுடும் எவ்வளோ படிக்க தெரியாத பிள்ளைங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து இந்த டியூசன் போவது இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல் ஆகி அவங்க நல்லா படிக்கிற மாதிரி இதாக்கிடும் அதனால வந்து டியூசன் போவதுலாம் ரொம்ப நல்லது ரொம்ப ஒரு ஃபெனிஃபிட்டு அதே மாதிரி ஸ்டடி கிளாஸ் ஸ்டடி இருக்கும் அதுவும் ரொம்ப நல்லது ரொம்ப ஃபெனிஃபிட்டு வாசிக்க தெரியாத பிள்ளைங்க ஸ்லோ டொடெண்ட்ஸ் அஞ்சு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகிற பிள்ளைங்கலாம் இந்த மாதிரி காலையில ஸ்கூல் போவாங்க எட்டரை ஸ்டடி அதுக்கப்புறம் அப்படியே ஒரு எட்டு பீரியட் நடக்கும் அதுக்கப்புறம் அஞ்சுல இருந்து ஆறு மணி வரைக்கு ஸ்டடி ஆறு டூ எட்டு மணி வரைக்கும் டியூசனு இப்படிங்கும் போது அவங்களோட மைண்டு வந்து வேறு எதையுமே யோசிக்காமல் படிப்பில் அவங்களுக்கு கொஞ்சம் கான்செப்ட் வந்து அவங்க கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஆர்வமும் அவங்களுக்கு வரும் பாஸ் ஆகறதுக்குள்ள வாய்ப்புகளும் அதிகமாக உண்டு ஆனால் நம்ம டியூசன் போகாம நம்ம ஸ்டடிக்கு போகாம சும்மா நம்ம கிளாஸில் மட்டும் இருந்துவிட்டு நமக்கு ஸ்டடி கிளாஸ் ஹவரை கட் அடிச்சுட்டு ஒவ்வொரு பீரியடில் ஒவ்வொரு சப்ஜெக்ட் படிச்சுட்டு இருந்தோம்னால் இப்போ பாஸ் ஆகிறது வந்து கண்டிப்பாக கஷ்டம் தான் அதனால நம்ம வந்து க ஸ்டடி அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம படிக்கிறது வந்து நமக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லு நம்மளோடய எத்தனையோ பேரண்ட்ஸ் வந்து டியூசன் சேர்த்து விடாமல் அப்படிலாம் வீட்லையே இருந்து நம்ம பிள்ளை படிச்சிடும்னு நினைக்காங்க ஆனால் வீட்டில இருந்தால் படிப்பாங்க புக்கை திறந்து வச்சுருப்பாங்க ஆனால் ஃபுல்லாக ஃபுல்லாக மொபைல் தான் பார்த்துட்டே இருப்பாங்க அது வந்து வேஸ்ட்டு இதே வந்து டி டியூசன் போனாங்கனால் மொபைல் எதுவுமே இருக்க மாட்டாங்க அப்போது அவங்க படிக்க சொல்லும் போது அதை நம்ம படிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறதுல பத்து கொஸ்டின் படிக்கிற இடத்துல ஒரு அஞ்சு கொஸ்டினாவது படிப்பாங்க கண்டிப்பாக படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம வீட்டில் வச்சுருந்தோம்னா அவங்க புக்கை திறந்து வச்சுருப்பாங்களானு பார்த்தா பக்கத்தில் மொபைல் இருக்கும் மொபைலில் தான் படிக்கேன்பாங்க ஆனால் கிடையாது மொபைலில் வந்து படிக்க மாட்டாங்க உக்கார்ந்து மொபைல் தான் பார்த்துட்டு இருப்பாங்க அதில் தான் பாதி டைம் எல்லாமே வேஸ்ட் ஆகும் அவங்களுக்கு படிப்பிலையும் ஒரு கான்செப்ட் இல்லாமல் போய்டும் படிப்பு ஃபெயில் ஆகுங்களா லைஃப் பியூச்சரெலாம் எல்லாமே கெட்டு போய்டும் அதனால நம்ம வீட்டில் வச்சு படிக்க வைக்கணுங்குறது தப்பு இதோடு நம்ம டியூசன் சேர்த்து விட்டு ஸ்பெஷல் கிளாஸ் கூட கொஞ்சம் நேரம் சேர்த்து விட்டு படிக்கிறது வந்து ரொம்ப ஒரு ஃபெனிஃபிட்டான ஒன்று தான் அதனால டியூசன் போனால் வேஸ்ட்டு டியூசன் போனால் படிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுலாம் இது நம்ம வீட்டில் வச்சு நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைப்போம் ஆனால் கண்டிப்பாக முடியாது வீட்டில் வச்சு மொபைல் பார்ப்பாங்க டிவி பார்ப்பாங்க பட் ஆனால் வெளியில் போய் உக்கார்ந்துருக்கேன்பாங்க இதில் அவங்களோட டைம் எல்லாமே வேஸ்டாக போய்டும் அதனால கண்டிப்பாக படிக்க வைக்கிறது வந்து ரொம்ப டியூசன்ஸெலாம் சேர்த்து விட்டால் கண்டிப்பாக படிப்பாங்க அவங்க கொடுக்குற ஸ்ட்ரிக்ட்டு டார்ச்சலு படிக்கணுங்கும் போது வந்து அவங்களுக்கு அதை தாண்டி அவங்களால எதுவும் பண்ண முடியாது டியூசனில் வந்து மொபைல் கிடையாது யார் யார்டையும் பேச முடியாது அப்போ கண்டிப்பாக அவங்க வந்து படிக்கத் தான் செய்வாங்க ஸ்பெஷல் கிளாஸ்லையும் அப்படி தான் டீச்சர்ஸு மேமு எல்லோருமே இருப்பாங்க அப்பம்போது நம்ம புக்கு தான் நம்ம கையில் இருக்கும் நம்ம எப்படினாலும் எப்படினாலும் நம்ம கண்டிப்பா படிச்சு தான் ஆகணும் அவங்க எழுதிக்காட்டுங்கனு சொல்லும்போது நம்ம கண்டிப்பாக வந்து படிக்கத் தான் செய்யணும் எழுதிக்காட்ட தான் செய் அதனால நம்ம வந்து கண்டிப்பாக படிப்போம் கண்டிப்பாக டியூசனு ஸ்பெஷல் கிளாஸ் எல்லோரும் சேர்த்து விடுங்க அது கண்டிப்பான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒன்று